அந்த மாதிரி ஷெடெடியுல் போட்டு எல்லாம் இன்ன வரைக்கும் எந்த புக்கும் ரீடிங் பண்ணுனது கிடையாது ஆனால் எனக்கு தோணும்போது நிறைய படிப்பேன் நிறைய ஹிஸ்ட்ரி இந்த டைம் வரைக்கும் தான் படிப்பேன் இவ்வளோ நேரம் தான் படிப்பேன் தோணும்போது கூட கொஞ்ச நேரலாம் படிச்சது கிடையாது அந்த கதை அந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இரு இருக்கோ அந்த அளவுக்கு இன்வால்வ்மண்டாக நிறைய நேரம் ஹவர்ஸ் போகற வரைக்கும் கூட படிச்சி இருக்கேன் அப்புறோம் தினமும் வந்து பிளான் பண்ணி இருக்கேன் எதுக்குன்னா பைபிள்ஸ் படிக்க மார்னிங் ஈவினிங் நைட் அப்படின்னு அதுக்கு நான் ஷெடியுல் போட்டு பைபிள் படிச்சி இருக்கேன் ஆனால் ஸ்டோரீஸ் இந்த மாதிரிலாம் படிக்கும்போது தோணும்போது படிப்பேன் ஆனால் டைம் அதிகமாக போகறது தாண்டி கூட நிறைய படிச்சி இருக்கேன் ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக நிறைய கதைகள் போக போக அதே மாரி யூடியூப்லயும் நிறையா கதைலாம் சர்ச் பண்ணி அதை கேட்பேன் நிறைய ஸ்டோரிஸ்லாம் கேட்டு அது வந்து மற்றவுங்களுக்கு சொல்லுறதுக்காக நிறைய கதைகள் தெரிஞ்சிப்பேன் அது மாரி ஸ்டோரி விஷியமாக புக்ஸ் எல்லாமே படிப்பேன் அதிகமாக இன்னும் இதை தாண்டி அதிகமாக படிக்கிறது பைபிள்